எங்கள் ஊர்லேங்க முதல் முதல் இருந்த கட்சி வந்து அதிமுகாங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாக்கிட்ட நான் கேட்டேன்ங்க ஏங்கப்பா எல்லாம் இந்த கட்சிக்கே எல்லா ஓட்டிங் பண்றிங்க ஏங்க அப்படின்னு கேட்டதுங்காடிக்கி எங்கள் அப்பா வந்துட்டு இது வந்து எம்ஜிஆர் கட்சிப்பா அவர் வந்து எல்லாத்தேயும் நல்லா வழிநடத்துவார் நல்லா இளைஞர்கள் சமுதாயத்தை கல்வி இந்த மாதிரிலாம் உயர்த்துவார் அதனால் வந்து அவங்களுக்கு பண்றேன்ப்பா இப்போ ஒரு படத்தில் கூட எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடித்தா ஒரு கதை இருக்கணுங்க அதாவது எப்படின்னா மக்களை வந்து நல்வழிபடுத்துகிற மாதிரி ஒரு கதை இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் அவர் நடிப்பாராமாங்க அதனால இதை இதை வந் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து தேர்தலுக்கு வந்தார் தேர்தலில் நின்று ஜெயித்தாருங்க அது அதாவது வந்து இந்த படத்தில் சொன்ன அந்த இதெல்லாம் வச்சு மக்கள் மனசில் நல்லா எடத்த பிடிச்சாருங்க எடத்த பிடிச்சதுக்கப்பறம் ஆட்சியை பிடிச்சாருங்க இந்த மாதிரி நல்லா பேசி இந்த மக்களை வந்து எப்படி இது பண்ணணுமோ அந்த மாதிரி இது பண்ணி ஜெயித்தாருங்க அது ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேலாம் வந்து யாரும் அதாவது ஓட் பண்றதுக்கு அதிகமாக யாரும் போகமாட்டாங்க அதுக்கு அப்புறம் ஒரு தாத்தா வந்து அவங்க வந்து எம்ஜிஆர் ஃபேனுங்க எம்ஜிஆர் வந்து கட்சியில் நின்னங்காட்டிக்கு இந்த மாதிரிப்பா எம்ஜிஆர் வந்து கட்சியில் நின்றுக்கிறாரு அவர் வந்து நல்லா இது பண்ணுவார் மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணுவார் என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவாருப்பா அதனால நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டுப் போடுங்கள் அதாவது அதிமுகாவுக்கு நீங்கள் ஓட்டுப் போடுங்கள் இந்த இதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதலாம் நான் பண்ணிக்கொடுக்குறேன் நான் நானும் நிற்கிறங்க எ இப்போது வந்து எம்ஜிஆர் கட்சி வந்து நானும் நிற்கிறங்க என்னென்ன தேவையோ உங்களுக்கு வந்து நானும் பண்ணித் தரேன் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்தமாதிரி தாங்க அவருலாம் ஓட் பண்ணி ஓட்டிங்லாம் வாங்கி இந்த மாதிரி தாங்க ஜெயித்தாரு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இது தாங்க